ரெடிமேட் ஆடைக்கும் கையால் நெய்யப்பட்ட ஆடைக்கும் என்ன வித்தியாசம்னா ரெடிமேட் ஆடைகள் வந்து நம்ம வாங்கும்போது ஸ்டிச்சிங் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது நம்ம எக்ஸ்எல் எம்மு ஸ்மால் சைஸ் எக்ஸ்எல் ஸ்மால் சைஸ்ஸெலாம் வாங்கும்போது சோல்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சிலது லெந்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு தேவைங்கிற மாதிரி இருக்காது இதுவே நம்ம கையால் நெய்யப்பட்ட ஆடை வாங்கும்போது நமக்கு தேவைங்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல எந்த ஹைட் வேணுமோ அதெலாம் நம்ம தேவைங்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அது இல்லாமல் நம்ம ரெடிமேட் ஆடைகள் வாங்கும்போது ஸ்டி ஸ்டிச்சஸ்ஸெலாம் ஸ்டிச்சஸ்ஸெலாம் விட்ருக்கும் ஸோ நம்ம நம்ம கையால் தைக் இப்போ டைலர் கிட்டே தைச்சு வாங்கும்போது நம்மளுக்கு தேவைங்கிற மாதிரி இன்னும் ப்ராப்பராக என்ன வேணுமோ ஹைட்டுலேருந்து எல்லாமே எத்தனை ஜோப் வேணுமோ எல்லாமே க்ளியராக தேவைங்கிற மாதிரி பண் பார்த்துக்கலாம்